நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா என்ன மக்களுக்கு மெயினாக தண்ணி பிரச்சனை தாங்க ஏதாவது தண்ணி இன்னைக்கு ஒருத்தருக்கு வீட்டுக்கு வருதுங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு வர்றது இல்லைங்க பார்த்தா அப்புறம் ஏதோ ஒன்று அடைப்பு இருக்குங்க ஒரு சில கட்சிக்காரங்கெல்லாம் அதை சரியாக பார்க்கக்கூட மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்குண்டான ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து என்ன நாங்களே ஆளை வச்சு குழி தோண்டி எங்கே அடைப்பு இருக்குதோ அங்கே பார்த்து சரி பண்ணி அவங்க அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்குவோங்க தண்ணி எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம் அப்புறம் டிச்சு பார்த்திங்கன்னா டிச்சு சுகாதாரமாக இல்லைன்னா கூப்பிட்டு வர சொல்லி நாங்கள் பண்ணுறது அப்படியும் அவங்க வர்லேன்னா எடுத்து நாங்களே எடுத்து நம்ம வீட்டை சுற்றி நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் குழந்தைக இருக்கிறாங்க அவங்களுக்கு காய்ச்சல் சளி தொற்று சீக்கிரமாக பரவிடும் அதனால் நம்ம தான் நம்ம குழந்தைகள பாத்துக்கணும் பாதுகாப்பாக அதனால் நம்மளே டிச்சை எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே நம்மளே நம்ம நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும் நம்மதான் நம்ம பாதுகாக்கணுங்க அதனால் டிச்சை எடுக்கிறது மற்றவங்கள்லாம் எடுக்கிறது இல்லைங்களா அதனால் நாங்களே என்ன எங்கள் வீட்டை சுற்றி நாங்களே சுத்தமாக பராமரிச்சுட்டு கொசு மருந்து வேணும்னா கொசு மருந்து அடிச்சுக்கிறதுங்க தண்ணியில் வந்து புழு பிடுச்சிருச்சினா அதுக்கு நல்லா கழுவி விட்டு பிளீச்சிங் பவுட்ரு போட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா புழு பிடிக்காம கொசு வராதுங்க சீக்கிரமாக அந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது நைட்டு பார்த்திங்கன்னா வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு கொசு வராமல் பாதுகாப்பாக வீட்டை சுற்றியுமே நம்ம அந்த புகைய போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரிங்க கொஞ்சம் அந்த புகையும் புகையோட வாசனை போச்சுனா இந்த கொசு தொல்லை இல்லாமல் கொஞ்சம் நம்ம வீதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தொற்று பரவாமல் காய்ச்சல் வராமல் சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருப்போங்க